இப்போ நாங்கள் செடியை வந்து ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படினா நாங்கள் விவசாய பண்ணையில்தாங்க கேட்போம் விவசாய பண்ணையில் போனோம் அப்படினா நீங்கள் என்ன செடி வைக்கிறீங்க அதுக்கு என்ன உரம் வச்சுக்கணும் அதை என்ன எப்படி நீங்கள் பராமரிக்கணும்ன்றத அவங்களே சொல்லிடுவாங்க இப்போ நாங்கள் செடியெல்லாம் பார்த்தீங்கனா அங்கேதாங்க வாங்குவோம் அந்த செடியெல்லாம் வாங்கிகிட்டு வந்து இப்போது ஒரு மாமரம் வைக்கிறோம் அப்படினா மாமரத்தை வச்சு ஒரு ஒரு ஆறு மாசம் கழித்து நீங்கள் இந்த உரத்த வைய்ங்க அதுக்கு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்றம் இந்த உரத்த வைய்ங்க அது கொஞ்சம் காய்காய்க்கும் போது இந்த உரத்த வைய்ங்க அப்படின்றது வந்து நாங்கள் விவசாய பண்ணையில் தான் கேப்போம் அப்புறம் பார்த்தீங்கனா வந்து எங்கள் ஊரில் ஒருத்தவங்க அக்ரி படித்திருக்காங்க அந்த அக்ரி ஆஃபிசர்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா அவங்க நமக்கு எல்லாம் கரெட்டாக சொல்லிடுவாங்க இப்போ எப்படி சொல்வாங்க அப்படினா நம்ம வந்து இப்போ இந்த ஆடியில் வந்து நிறைய செடி போடுவோங்க ஆடி அம்மாவாசைக்கெலாம் நாங்கள் செடி போட்டு எல்லாம் வளர்ப்போம் இப்போ அந்த செடிக்கு என்ன உரம் போடலாம் இல்லை அது பூச்சி அதாவது இப்போ என்ன சொல்கிறங்கனா காய்கறி பூச்சாக இருந்தால் நல்ல காய்கறிதாங்க பூச்சி இல்லாமல் வாங்கணும்னு ஆசை படுறோம் ஆனால் பூச்சாக இருந்தால்தான அது நல்ல காய்கறி இப்போது பூச்சி இல்லைன்னா என்ன அர்த்தம் நம்ம அதில் மருந்து அடித்திருக்கோம் பூச்சி மருந்து அடித்திருக்கோம் பூச்சி கொல்லி தெளித்திருக்கோம் அப்போது அதில் ஆபத்து தானே அப்படிங்குறத இப்போது உள்ள விவசாய பண்ணையில் உள்ளவக என்ன சொல்கிறாங்க அப்படினா உரமே வேணாம் அது வளர்றது வளரட்டும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படினா இப்போ இந்த செடியெல்லாம் என்ன பண்ணலாம் வேணும்னா வீட்டில் தாங்க எல்லாம் எல்லாம் வீட்டில் வச்சு வீட்டுலயே பராமரிப்பேன் வீட்டுலே வச்சு அதையே ரெண்டுரெண்டு காயை போட்டு சாம்பாரோ குழம்போ எல்லாம் நான் வச்சுருவங்க அப்படித்தான் நான் செடிகளை வந்து பாதுகாத்து பாதுகாத்துட்டுருக்கேன் தண்ணியும் கரெட்டாக விடுவே அப்படியே நிறைய தண்ணி விட்டனா அந்த செடி அழுகி போய்டும் நிறையாதான் விடுவே அதுமாதிரி வாழை மரம் தென்னை மரம் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்குங்க எல்லாம் வந்து நான் சிறப்பாதான் பாதுகாத்துட்டு இருக்கேன் எல்லாம் வந்து வேளாண்மை ஆலோசனையோட தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா நம்மபாட்டுக்கு ஏனோதானோன்னு ஒரு செடிய வளர்க்க கூடாதுல அதனால் அவங்கள்ட்ட கேப்பேன் அவங்க வந்து இதுமாதிரி இப்போ இந்த பூண்டு தோல் இந்த மாட்டு சாணம் அந்த ஆட்டு எரு அதெல்லாம் நான் நிறையா இதில் போடுவங்க வெங்காய தோல் அதெல்லாம் வந்து போட்டோம் அப்படினா அந்த செடி வந்து அதுலேயே நம்ம வந்து எடுத்துக்கும் எடுத்துகிட்டு நல்லா வளரும் நல்லா இதாக இருக்கல அந்த அந்த இயற்கையான ஒரு உணவு நமக்கு கிடைக்குறதுனால நான் சந்தோசமாகவே அந்த செடி வந்து எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க மாதிரி பார்த்துட்டு கரெக்ட் டையத்துக்கு தண்ணி ஊத்திகிட்டு அதோட பேசிகிட்டு செடியோட பேசுவங்க செடியோட பேசிகிட்டு ஜாலியாக இருப்பேன் அதுதான் வந்து அதோட பாரம்பரியம் அதோட ஆரோக்கியத்துக்கு காரணம் அந்த செடியோட அதிகமாக பேசுவது தான் அது நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி அதை பேசிகீசி வளர்த்தோனா அது அப்படிகா அழகாக வளரும் நமக்கு கேக்கிற காய்கனியை தரும்